வெளிநாட்டில பொறுத்த வரைக்கும் வந்து பேர்டு வாட்சிங்கின்றது அவங்க வந்து நிறையா கருவிகள்லாம் வச்சு பார்க்கறாங்க இப்போ நம்ம நாட்டில பொறுத்த வரைக்கும் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பறவை இனங்களை வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கும் பறவை இனங்கள் எப்படி இப்படிலாம் என்ன இதெலாம் என்ன பறவை தூக்கணாங்குருவியா இல்லை இதுக்கு சிட்டுக் குருவியா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதனால பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிர்லாம் இது சிறுவடை சிறுவடை பறவையா இல்லை பெருவடை பறவையான்ற மாரி ரகங்கள்லாம் இருக்குது அந்த புறாக்கள் இருக்குது கருணை புறாவா இது இல்லை நார்மல் புறாவா அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிர்லாம் இப்போ வந்து அவங்க வந்து கருவி வச்சு பார்க்கறதால அதுவும் துல்லியமாக தான் தெரியும் துல்லியமாக இது இந்த பறவை இவ் இவ்வளோ இந்த நிறத்துல இருக்குது இவ்வளோ நீட்டில இருக்குது அப்படின்ற மாதிரி இது விரல் இது கால் கம் இது கால்ல என்னென்னா இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து யாரும் கருவி யூஸ் பண்ணி யாரோ ஒரு சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வெளிநாட்டு பறவைகள் வரும் போதும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ உள்நாட்டு பறவைகள் நிறையா இருக்குது ஆனால் பறவைகள் இனமே நிறையா அழிஞ்சிகிட்டு வருது விவசாய விவசாயி அழிஞ்சு வர்றதால் விவசாயம் அழியிறதால் எல்லாமே அழிஞ்சு வருது விவசாயம் இருந்தால் தான் போய்ட்டு அந்த இடத்துல போய்ட்டு அதுக்கு தகுந்த பொருள் தானியங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்கும் இப்போ எதுவும் விவசாயம் இல்லாதால் அதுவும் நம்மள மாதிரி அதுவும் டவுன் சைடுக்கு வந்துடுது அதனால் நிறையா இனங்கள் அழிந்துடுது செல் கதிரால் அது கதிர்வீச்சுகளால் அதுவும் அதிகமாக அழிந்திகிட்ருக்கு இப்போ ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க ரஜினி படம் அதனால நிறையா கதிர்வீச்சு அதிகமாக யூஸ் பண்றதை தவிர்ச்சினால் பறவை இனத்தை வந்து நம்ம திரும்பவும் காப்பாற்றலாம் பற பறவை இனம் இருந்தால் நிறையா மரங்கள் செடி கொடி எல்லாமே வளரும் பறவை வந்து ஒரு ஒரு ஒரு முன்னுதாரணம் எதுக்குனால் மரம் செடி வளர்க்கூடியது அது சாப்பிட்டு போடுற விதையெல்லாம் வந்து அது வந்து உடனே முளஞ்சிரும் நான் இப்போ நார்மலாக போடுற விதைகள்ல வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட்டிவ் இருக்காது பறவை சாப்பிட்டு போடுற போகிற இடத்துல அது நல்லா மரம் வளர்ந்து நல்லா காடு மலையெல்லாம் கொடுக்கும்